ஹலோ ஃபோட்டோகிராஃபர்ரா எனக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் எனக்கு வந்து நேச்சுரலாக வேணும் ஆமாம் ஆமாம் அதில் தான் ஃபோ போட்டோ எடுக்கணும் ஆமாம் எனக்கு வந்து மாடலாகவும் வேணும் ட்ரெடிஸ்னல்லாகவும் ஃபோட்டோ எடுக்கணும் ஆனால் நேச்சுரலாக வேணும்

அப்படியா

சரி ஆ சரி எனக்கு வந்து ட்ரெடிஸ்னல்லாக வேணும் ட்ரெடிஸ்னல்லாக கோயில் போய் வேணா ஃபோட்டா எடுக்கலாமா

அப்படியா ஆ சரி அப்படியா சரி சார் ஆ ஓகே சார் ஆ ஆ ஓகே சார் நம்ம வெளில வச்சு எடுத்து கொடுத்துருவிங்கள நல்லா பர்ஃபெக்டாக எடுத்து கொடுத்துருவீங்க தானே ஆ ஓகே சார் எடுத்து கொடுத்துருவீங்க தானே ஆ ஆமாம் சார் எனக்கு ஒரு மூணு ரீல்ஸ் போல் எடுக்கணும் ஆமாம் சார் அதுவும் வேணா பண்ணி பண்ணிதாங்க சார் அப்படியா சார் ஓகே சார்

ஆ சரி சார் எவ்வளோ பைசா எவ்வளோ வரும் சார் அப்படியா ஓகே சார் ஆ ஓகே சார் ட்ராவல் எல்லாத்துக்கும் நான் தான் பைசா போடணுமா இல்லை நீங்கள் பைசா போடுவீங்களா எப்படி சார் இல்லை மொத்தமாக அமௌண்ட் நான் கட்டணுமா அப்படியா சார் ஓகே சார் அப்போ நானே பார்த்துக்குறேன் சார் ம் ஆ ஓகே சார் ஆ சரி சார் ஆ